சொல்லுங்கள் என்ன வேணும் குட் மார்னிங் ஓகே மேம் ஓகே மேம் மேம் நீங்கள் வந்து ரைட் சைடு திரும்பினிங்கனா அந்த செகேண்ட் ரோவில் வந்து இருக்கும் மேம் ஃபுல்லா ஸ்டோரி புக்ஸெல்லாம் அந்த அந்த ராக் ஃபுல்லாகவே ஸ்டோரி புக்ஸ் தான் மேம் இருக்கும் உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அங்கே போய் படிச்சிக்கலாம் மேம் ஆ இருக்கும் மேம் எல்லா வகையான இங்கிலீஷ் தமிழ் எல்லா லாங்குவேஜ்லையுமே வந்து ஸ்டோரி புக்ஸ் வச்சுருக்கோம் மேம் ம் காலையிலல் எயிட்லேருந்து டுவெல் வரைக்கும் இருக்கும் மேம் அப்புறம் ஆஃப் ஆஃப்டர்நூன் சாப்பிட்டுட்டு டூ டூ சிக்ஸ் வரைக்கும் ஓப்பனில் இருக்கும் மேம் அது வரைக்கும் நீங்கள் இ உக்காந்து படிச்சிக்கலாம் ஒன் வீக்குள்ளே நீங்கள் வந்து ரிட்டன் பண்ணிடணும் ஆனால் நீங்கள் எப்படி எடுத்துகிட்டு போறீங்களோ அதே மாதிரி வந்து தாங்க இந்த மாதிரி கிழிந்து இருக்கக்கூடாது ஏதாவது ஃபில் பண்ணக்கூடாது அது மாதிரி அன்டர்லைன்ஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணக்கூடாது மேம் ஆ ஆமாம் மேம் நீங்கள் வந்து இப்போ டியர்லாம் பண்ணிட்டுடீங்கன்னா வந்துட்டு அந்த புக்கில் வந்து பாதி ரேட் வந்து ஃபைனாக கட்டணும் மேம் மேம் நீங்கள் வந்து அந்த புக்கு வந்து ஓல்டு புக்கா இருந்தால் நாங்கள் வந்து செகேண்ட் ஹேண்ட்டில் கூட தருவோம் மேம் அதோடய பாதி ப்ரைஸ்ஸில் இப்போ வந்து நியூ புக்காக இருக்குதுன்னா அதை அந்த ப்ரைஸே தான் மேம் நாங்கள் வந்து உங்களுக்கு சேல் பண்ண முடியும் ஆ அதெலாம் எந்த ப்ராப்ளமும் இல்லை நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் நெய்பர்வுட்ஸ் யாரை வேணால் கூப்பிட்டு வந்து படிக்கலாம் மேம் ஆனால் டைமிங் மட்டும் பார்த்துக்கோங்க காலையில் எயிட் டூ மதியம் டுவெல் தான் அப்புறம் டூ டூ சிக்ஸ் தான் மேம் எல்லா எல்லா வகையான புக்ஸும் இருக்கும் மேம் ஆ எல்லா எல்லா புக்குமே இருக்குது மேம் நீங்கள் லைப்ரரியில் என்ன புக்கு கேட்குறீங்ளோ எல்லா புக்குமே இருக்கும் மேம் நீங்கள் வந்து எங்கேயாது உங்களுக்கு தெரியலன்னா கூட என்ன வந்து ரீச் பண்ணுங்கள் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன் எந்த சைட்ஸ்ஸில் இருக்குது எந்த ராக்கில் இருக்குதுன்னு ஆ ஆ ஓகே மேம் தேங்க் யூ மேம்